சார் வணக்கங்க சொல்லுங்கள் ஆமாங்க சார் ஈவெண்ட் பண்ண ஈவெண்ட் பண்ணிட்டுருக்கோம் சார் மேரேஜ் ஃபங்க்ஷனா ஓகேங்க சரிங்க சார் சார் நம்ம ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு டோட்டல் ஃபுட்டு அரேஞ்சுமெண்ட் பண்ணிக் கொடுத்துருவோம் அதை மாரி அலங்காரம் அதே மாரி பார்த்தீங்கன்னா ப்ரைடலு பொண்ணு மாப்பிளைங்கள் இது பண்ணுறதுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேஜு டெக்கரேஷனு அப்புறம் காரு இந்த மாதிரி ஏ டு இஜட் வரைக்கும் டோட்டலா நாங்கள் பண்ணிக் கொடுத்துருவோங்க சார் பெஸ்ட்டா ஆமாங்க சார் அதில் வந்து காம்போ பேக்லாம் இருக்குது ஃபுட்டுக்கு அது உங்களுக்கு என்ன மாதிரி எவ்வளோ பேரு என்னென்னு நீங்கள் சொன்னீங்கனால் அதுக்குத் தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க அதே மாதிரி வந்து இப்போ என்னங்க சார் ஆயிரம் பேர் வருவாங்களா ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க

ஆயிரம் பேருன்னா நம்ம காம்போ ப்ளானில் போட்டுக்கலாங்க சார் காம்போ ப்ளான்னா நீங்கள் நேராக வாங்க நான் உங்களுக்கு என்னென்னு டீட்டெயில் சொல்கிறேன் அதே மாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்கள் சார் டோட்டலுங்க சார் டோட்டலு ஐஸ்க்ரீம் பீடா டோ டோட்டலாங்க சார் ஐஸ்க்ரீம் பீடா எல்லாமே வந்துரும் உங்களுக்கு ஐஸ்க்ரீமே வந்து டூ வெரைட்டிஸு ஐஸ்க்ரீமு வைக்கிறோம் பீடா எல்லாமே நார்மலுங்க சார் அப்புறம் அதுபோக லெமன் ஜூஸ் மாரி இது பண்ணுவோம் சார் சில்லி போட்டு நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்குதுங்க அதெலாம் பார்க்கறக்கே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட்டிவா இருக்கும் அதே மாதிரி ஸ்வீட்டு வகைகளில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வீட்ஸும் இருக்குங்க சார் நார்த் இந்தியன் ஸ்வீட் இருக்கு சவுத் இந்தியன் ஸ்வீ ஸ்வீட் இருக்கு உங்களுக்கு அதில் என்ன ஸ்வீட் வேணும்னு நீங்கள் செலக்ஷன் பண்ணிட்டால் அந்த மாரி ஸ்வீட் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அது நார்மலு சார் இண்டியன் சைனீஸ் சவுத் இண்டியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலட்ஸு இதெல்லாமே வந்துருங்கள் ஃப்ரூட்ஸ் சேலட்ஸ் இருக்குது வெஜிடபிள்ஸ் சேலட்ஸும் இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்விங் வேற பண்ணி வெச்சுர்றோம் ஃப்ரூட்ஸ் கார்வி இதெல்லாம் எந்த ஈவெண்ட்லயும் பண்ண மாட்டாங்கள் நம்ம ஈவெண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணித் தரோங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் சார்ஜு பண்ணுறதில்லைங்க ம் ஆமாங்கள் உள்ள என்ட்ரி வெல்கம் ட்ரிங்க்ஸில் இருந்து எல்லாமே இருக்குதுங்க சார் ஆமாம் வெல்கம் ட்ரிங்க்ஸு இருக்குதுங்க வரவேற்புக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக் கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்க கார்விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே எந்த ஈவெண்ட்லயும் பண்ண மாட்டாங்க நம்ம அது உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணித் தரேன் சார் கார்விங் பார்த்தீன்னா ஃப்ரூட் கார்விங்கில் வந்து மயில் மாரி இந்த மாரி நிறையா டிஃப்ரெண்டடா இருக்குதுங்க சார் வாட்ரு மெலன் பம்ப்கினில் பார்த்தீன்னா பேஸ்கெட்டு ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டு இந்த மாதிரில்லாம் பண்ணித் தரோம் அதே மாதிரி பார்த்தா ஸ்டேஜு டெக்கரேஷனுக்கும் நம்ம ஆளுங்களே இருக்குகிறாங்க சார் நாம்மளே பண்ணிக்கலாம் ஒரு உங்களுக்கு காரு கார் அலங்காரம் மாதிரி வேணுமா சார் மா மாப்பிள பொண்ண கூட்டிகிட்டு வர்றக்கு அந்த மாதிரினா கூட

குதிரை வண்டிங்களா சார் ஓகே குதிரையில் கூட்டிகிட்டு வர மாதிரிங்களா சார் அது கொஞ்சம் ஜாஸ்தி காஸ்ட் ஆகும் ஏன்னா நம்பள்ட்ட குதிரை எல்லாம் கிடையாது நம்ம அரேஞ்சு பண்ணி தான் நம்ம கூட்டிகிட்டு வரணும் அதனால் அது கொஞ்சம் காசு ஜாஸ்தியாகும் சார் அது நீங்கள் நேராக சரி ஓகே ஓகே சரி ஓகே பண்ணிக்கலாங்க சார் பண்ணிக்கலாங்க அதுவும் பண்ணுறாங்க ஓ நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் ஒரு லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபங்க்ஷன் முன்னாடி பண்ணிருந்தோம் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்டு வந்து ஜாஸ்தியா வருங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க ஆ அது நான் நீங்கள் பண்ணிக்கலாங்க சார் பண்ணிக்கலாங்க ஓகே சூப்பர் சூப்பர் நம்ம நாம இந்தியன் ஸ்டைலில் நம்ம பண்ணலான்ட்டு இருந்தோம் நீங்கள் அது வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க சார் ஆமாங்க ஆமாங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிச்சா இருக்கும் ஓகேங்க ஓகேங்க சார் சார் நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துருங்கள் சார் நான் உங்களுக்கு வாட்ஸப் நம்பரு இதுதான் என்னோட வாட்ஸப் நம்பருங்க விஸ்ட்டிங் கார்டு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் நேராக வாங்க சார் மேற்கொண்டு வாங்க நான் அந்த டேட்டில் புக்கிங் இருக்குதான்னு பார்த்துக்கறேங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்ன டீட்டெயில்ஸுன்னு சொல்லிடுறேங்க சார் ஃபேமிலிக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்கள் பண்ணிட்டு வாங்க சார் நம்ம இத்தனை ஸ்பெசலிட்டிஸ் இருக்குது நம்ம ஈவெண்ட்டுல யாரும் பண்ணாத அளவுக்கு நம்ம அதை பெஸ்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பெயரு நம்ம ஈவெண்ட்டு சொன்னாவே அவங்களா நல்லா பண்ணுவாங்கள் அப்படினு சொல்லுவாங்கள் அதே மாதிரி காஸ்ட்டும் உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணித் தரோங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ம் கேள்விப்பட்டிருப்பிங்கள்ல ஓகே ஓகே வாங்க சார் பெஸ்ட்டா பண்ணித் தரேன் வாங்க நீங்கள் ஓகே தேங்க்யூ தேங்கயூங்க ஓகே